நெச நெசவு பற்றி சொல்லலாம் நான் ஒரு நெசவாளி என்னென்னா இப்போ வெளியே இருந்து வராங்க இந்த நெசவு பார்க்கறக்குனே ஏன் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மச்சான் நீ எப்படி என்ன பண்ணுறடா நானும் பார்க்கணும் அந்த தறியை எனக்கும் கற்றுக் கொடுத்து கொடுக்குறியானு கூட கேட்டுருக்காங்க ஏன்னா வெளியே வேலை பார்க்கறன்டா ரொம்போவும் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெச்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தொழில் நம்ம வீட்டில் இருந்தாலும் கற்றுக்கிட்ருந்தாலும் நெசவு தொழில் இப்போல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸே இருக்குது ஆனால் அவ்வளோவா அந்த நெசவு தொழில் காலேஜஸ் இருக்குது சென்னையில் கற்றுக் கொடுக்குறாங்க பட்டு அது யாருக்கும் ஒரு விஷயம் அந்த நெசவு அப்படியின்னு பார்த்தீங்கனா யாருக்கும் அது இன்னும் அதிகமாக தெரியலை பட்டு நீங்கள் இன்ஜினியரிங் என்ன சொல்ல இன்ஜினியரிங் ஐடி ஃபீல்டு அதில் சம்பாதிக்கின்ற விட நாம் இங்கே சொந்தமாக நாம் கற்றுக்கிட்டு சம்பாதிச்சா நிறையா சம்பாதிக்கலாம் நெசவையும் காப்பாற்றலாம் அதில் சவால் அப்டின்னு பார்த்தாங்கனா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒரு முதலாளி ஒரு இன்ஸ்பெ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்டின்னா அதில் ஒரு நெசவாளிக்கு கூலி கொடுக்கோணும் ஒரு சாயம் போடுறவங்களுக்கு ஓ கூலி போடணும் அந்நூல் தறி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நற தறியோடய நெ நெய்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்ஸு அதில் அவங்களுக்கு ஒரு முதலாளிக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குது அதேயே மாதிரி நெசவாளிகளுக்கு வந்து கூலி இவ்வளோ அப்டின்னு ஒரு நிரந்தர கூலி இந்த புடவைக்கி இவ்வளோ கூலின்னு ஒரு நிரந்தர கூலி

ஒரு ஒரு ரோல் சுற்றுறோம் ஒரு அச்சீவ் பண்ணிக்கிறோம் அதில் இருந்து கூலி கொடுக்கறலருந்து எல்லாம் நாங்கள் தான் கொடுக்கணும் பட்டு ஓனர்ஸ் வந்து சீலை நெய்கிற கூலிக்கு மட்டும்தான் கூலி தருவாங்களே தவிர இந்த ரோலு சுற்றவோ இந்த நெசவு நெய்ய அச்சீவ் பண்ணிக்கிற கூலியோ அதுக்குனு நம்மளுக்கு தனியாக எதுவும் அந்த ஒரு இதுமே தர்றது இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இதில் நெசவு காப்பாற்றணும் விவசாயம் எப்படியோ முதுகெலும்பு அதே மாதிரி நெசவும் ஒரு முதுகெலும்பு அது இருந்தால் சொல்லலாம் விவசாயம் மற்றும் நெசவு